குட் ஈவினிங் மேம் மேம் ஐம் ரஷிக்கா நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் டிப்பார்ட்மெண்ட் செகண்ட் இயர் படிஷிட்டு இருக்கேன் ஆ இல்லை மேம் நான் வந்து நேத்திக்கு ஐடி கார்டை எங்கேயோ தொலைச்சிட்டேன் மேம் அது பஸ்ஸில் போனேன் மேம் அது எதோ மிஸ் ஆயிட்டு மேம் ஓகே மேம் வேறு ஏதாச்சும் ப்ரொஸிஜர் ஏதாச்சும் இருக்கா மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம் தேங்க் யூ மேம்